வணக்கம் சில இந்திய ஓவிய முறைகள் அழிந்து வருகின்றன அவற்றை எப்படி பேணிக்காக்கணும் அப்படின்னு உங்க மாதிரியான கேள்வி தான் இப்போ எனக்கு வந்திருக்கு அதாவது சில ஓவிய முறைகள் என்ன அதிகமான ஓவிங்களே ஓவிய முறைகள் அழிந்து தான் வருந் வந்துச்சு அப்படின்னு நம்ம அடித்தே சொல்லலாம் ஏனால் வந்து ஓவியம் அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் வரையறது கம்மியாக போய்ட்டு பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி யாருமே இப்போ வந்து அந்த ஓவியம் வரையறதில்லை அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை அதாவது படிக்கிற காலங்களில் ஒரு பீரியடு வந்து ஓவியத்துக்கு க்ராஃப்ட்டுக்கு அப்படின்னு நிறையா வைச்சிருந்தாங்க அப்படியே வைச்சிருந்தாலும் அந்த அதுக்கான பாட வேலைகளெலாம் இப்போதும் இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிரியர்கள்லாம் படிக்கணும் படிக்கணும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் அதிகமாக பெர்சென்டேஜ் கிடைக்கணும் அதிகமாக மார்க் வாங்கணும் நம்ம பள்ளி நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலையே இந்த ஓவிய வகுப்புகளை எல்லாம் இவங்க ஓவியங்ககளில் ஓவியங்களுக்கு பயன்படுத்தாமல் பிள்ளைங்ககள் படிப்புக்கே பயன்படுத்தறாங்க இதனால் இந்தமாதிரி ஓவியம் வரையறது அப்படிங்கிறதுக்கு மாணவர்கள் இடையே குறைந்து வருகிட்டுது குறைஞ்சு குறைஞ்சு வந்து அவர்களுக்கு அதற்கான திறனே இல்லாமல் போய்ட்டு பழைய காலத்தில் மாணவர்கள் அப்படின்னா டக்குனு ஒன்றை பார்த்தாங்கனா அவங்க டக்குன்னு வரைவாங்க ஆனால் இப்போ அதுமாதிரி முடியலை அதுக்கான இன்னொரு காரணமும் நம்ப இந்த மீடியாக்கள் நிறையா என்ன பற்றி அவுட்லைன் அப்டின்னு போட்டாலே ஏதோ ஒரு அப் அவுட்லைன் வருது டக்குனு வரைஞ்சிட்டு போயிடறாங்க அவங்களுக்கா ஒரு சொந்த திறனில் ஓவியம் வரையணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் போய்ட்டு பழைய காலங்களில் பார்த்திங்கனா நல்ல ஒருமாதிரி தூரிகையை வைச்சியெல்லாம் நல்லா ஓவியம் வரைஞ்சாங்க வே எப்படி மோனலிசா ஓவியம் லியர்னாட்டோ டாவின்சி ஒவியங்கள்லாம் இன்னமும் நம் பாதுகாத்து வெச்சுருக்கணும் வெச்சுக்கணும் எவ்வளோவோ ஓவியங்கள் அழிக்கப்பட்டது அந்தமாதிரியான ஓவிங்களை வந்து இனிமேல் யாராலையும் வரைய முடியாது ஒரு மோனலிசா ஓவியம் அப்படிங்கிறது வந்து அதை நம்ப பார்த்துகிட்டே இருந்தோம்னா நமக்குள்ள பல எண்ணங்கள் தோன்றக்கூடிய அளவில் இந்த ஓவியம் இருக்கும் அதுமாதிரி க்ள அந்த லியர்னாட்டோ டாவின்சி வந்து என்ன நெனப்பில் அந்த ஓவியம் வரைஞ்சாரு அப்படிங்கிறதே இன்றைய வரைக்கும் யாராலையும் சித்தரிச்சு சொல்ல முடியாது அந்த அளவு அருமையான ஓவியங்களாக இருந்துச்சு இன்னும் அவரு வந்து அவரு வரஞ்சதில மோனலிசா ஓவியோம்தான் பெரு ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டாலும் இன்னும் நிறையா ஓவியங்கள் இருந்துச்சு அதெலாம் வந்து நம்மளால் பாதுகாக்க முடியாமலே போய்ட்டு அதனால ஓவியங்கள் அப்படிங்கிறதெலா வந்து கண்டிப்பாக பாதுகாக்கணும் இன்னும் அப்புறோம் பார்க்கப்போனா ரவிவர்மாவோட ஓவியமும் சரி அதுவும் நிறைய பாதுகாக்காமலே வீணாக போய்ட்டு அதனால இந்த மாதிரியான ஓவியங்கள் வந்து நிறையா பாதுகாக்கணும் இன்னும் பழைய ஓவியங்கள் நமக்கு கிடச்சதெல்லா நம்ம என்ன பண்ணனும் மியூசியோம் வெச்சுருக்காங்க இருந்தாலும் இந்தமாதிரி மியூசியம் இதுலெலா வெச்சு நம்ம பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்தால் தான் நம்ம ஓவியங்கள் இன்னும் வளரும் பாதுகாக்கிறது நிலை இப்பையும் உள்ள நம்ம மாணவர் சமுதாயட்ட வந் சமுதாயத்திலருக்கு வந்து நம்ம வந்து இந்தமாதிரி எல்லாம் ஓவியத்தோட முக்கியத்துவத்தை உணர்த்தணும் தானாகவே வரையணும் ஒரு இதை பார்க்கும்போது தம் மனசுக்குள்ளையே இருந்து நிறைய எண்ணங்கள் தோன்றி நிறையா வரையணும் அப்படிங்கிறது தோணணும் அப்டேயே ஒரு ஒரு சிச்சுவேஸனை சொன்னால் மாணவர்கள் அவங்களா வரையணும் அந்த மாதிரியான திறமையுள்ள மாணவர்களாம் பழங்காலத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ அது என்ன பண்ணிணாங்கனா எது ஒன்று வரையணும் எது ஒன்று செய்யணும் அப்படின்னா டக்குன்நு நேராக போய் கூகிளையோ விதியோ திறந்து அதை பார்த்து அது மூலமாக வரையறாங்களே ஒழிஞ்சு தனக்குனு உண்மையாக யோசிச்சு வரையணும் அப்படிங்கிற திறனே வந்து இன்றைய காலக்கட்ட மாணவர்கள்டே இல்லாமல் போய்ட்டு அதுலையும் இந்த ஓவியம் அப்படின் சொன்னால் பார்க்க போனால் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டோம் ஏனால் மாணவர்கள் அதிகமாக அதில் ஈடுபடுகிறதே கிடையாது ஓவியம் அப்டிங்கிறது வந்து அத ஓவியம்ன்ற வார்த்தைய சொல்லும்போதே அதுக்குள்ளையே பல ஓவியங்கள் வர மாதிரி அந்த ஒரு அருமையான வார்த்தை தமிழ் வார்த்தையில் ஓவியம்ங்கிறது ஒரு அருமையான வார்த்தை அப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு அது வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அதாவது ஒரு ஒரு வாரத்தில் எப்படி ஒரு அரை நாள் இந்த ஓவிய வகுப்பா ஒவ்வொரு பள்ளிகள் காலேஜுகள் உங்களையெல்லாம் பயன் இதுங்களுக்ககெலாம் இந்தமாதிரி வச்சி ஓவியம் வரைய சொல்லணும் அப்றோம் வந்து எழுத்துக்களையே ஓவியம் மாதிரி அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு விளம்பர பலகை இருக்குது அப்படின்னா அந்த எழுத்துக்களை அச்சடித்த மாதிரி எழுதக்கூடிய திறன்களும் ஒரு ஓவியத்தில் ஒரு வகை தான் அதையே நம்ம மாணவர்களுக்கு வளர்க்கணும் இந்த மாதிரியான திறன்கள் வளர்க்கறது மூலம் ஓவியத்தோடய இது வந்து நிறைய வளரும் கற்பனையான திறன் ஓவியம் வளர்ற எண்ணமும் மாணவர்களுக்கு ஏற்படும் அதனால பழங்கால ஓவியங்களையும் நம்ம கண்டிப்பாக வந்து போற்றி பாதுகாத்து வைக்கணும் இப்போது உள்ள மாணவர்களும் தானாவே யோசிச்சு ஓவியங்கள் வரையவும் நம்ப அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் சிறு பிள்ளைகளில் இருந்தே சின்ன தொடக்கநிலை மாணவர்கள் இருந்து சரி மேல்நிலை மாணவர்கள் சரி அதுக்கும் மேலே கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்தமாதிரி அரை பா பாடவேலை ஒதுக்கி ஒருமாதிரி வரையணும் வரையறத்துக்கான தனி பயிற்சி நம்ம அளிக்கணும் இந்த மாதிரிலாம் அளிச்சு மாணவர்கள்ட்ட ஓவியத்தை நம்ம தூண்டுதல் மூலம் ஓவியம் வரையறது தூண்டுறதன் உலை இருந்தால் தான் இந்த மாணவர்களுக்கு தானாகவே ஓவியம் நல்ல வரையணுங்கிற எண்ணம் வரும் இதன் மூலோம்தான் நாம் வந்து ஓவியம் அப்படிங்கிறத அழியாமலும் பழைய ஓவியத்தையும் பாதுகாத்து இப்போ உள்ள ஓவிய திறனை வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான முறைகளை நம்ம கையாண்டால் தான் ஓவியங்கள் ஸ் சிறப்பாக செயல்பட்டு வரைஞ்சி நம் நாட்டிற்கு முன்னேற்றம் தரும் மாணவர்களையும் முன்னேற்றும் அப்டின்னு சொல்லி முடிக்கிறேன்